எனக்கு பிடித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லப் போனால் அயோத்தியான் சொல்லிட்டு இந்த இப்போது வந்து ரீசண்ட்டாக வந்த ஒரு படம் தான் அதில் வந்துட்டு ஒரு ஹிந்தி ஃபேமிலி மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கள் அந்த ஹிந்தி ஃபேமிலில வந்துட்டு ஒரு அம்மா ஒரு அப்பா அந்த ரெண்டு பிள்ளைங்கள் இருக்கும் அந்த ஃபேமிலில வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கோவக்காரராக இருப்பார் அவங்க அம்மா வந்துட்டு அந்த பிள்ளைங்கள் மேலே பாசமாக இருக்கும் அந்த பிள்ளைங்கள் வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட போகவே போகாது அவங்க அம்மா மேலே தான் நல்லா பாசமாக இருக்கும் அப்படி போகும்போது அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா வந்துட்டு ஒரு நாள் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பிடித்த ராமேஷ்வரத்துக்காக கூட்டிட்டு போகலான்ட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு அவங்களும் டிரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு எடுத்து வச்சிட்டு கிளம்பிட்டாங்க அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அவரை வந்துட்டு ட்ரெய்ன்லலாம் போகாமல் கார்ல போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு கார்ல போய்ட்ருக்கும்போது அந்த இவரு வந்துட்டு இவங்க ஃபேமிலி வந்துட்டு எல்லாரும் ஹிந்தி ஃபேமிலி அந்த கார் ட்ரைவர் வந்துட்டு தமிழ் அந் தமிழ் பேசுவார் அவர் இவர் ஹிந்தி பேசுவார் அப்படி போயிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஏதோ கேட்கறப்ப இவரு வந்துட்டு கோவப்பட்டு ஏதோ ஒரு பதில் சொல்லிடுறாரு இதனால ரெண்டு பேருக்கும் வந்துட்டு தகராறு ஏற்படுது அப்போ வந்துட்டு அப்படி சண்டை ஏற்படும்போது ரெண்டு பேருக்குள்ளையும் வந்துட்டு அவர் இதோ பா விண்டோவை ஓப்பன் பண்ணாமயே வந்துட்டு அவர் எச்சி துப்பிட்டார் அப்படி இது அப்படி பண்ணும்போது இவருக்கும் அந்த தமிழ் பையனுக்கும் சண்டை வருது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதமாகி அந்த பையனை வேகமாக கார் ஓட்ட சொல்லி பேசிக்கிட்டே ஓட்டுனம்போது இவர் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப அடிப்பட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கற நிலமையில இருப்பாங்கள் இப்ப மற்ற மூணு பேருக்கும் வந்துட்டு லேசாக அடிபட்டிருக்கும் அப்போது வந்துட்டு இந்த ஹீரோயினோட ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த ட்ரைவரு அவன்கிட்ட வந்து போய் சொல்லவும் இந்த மாதிரி அந்த ஃபேமிலி என்னால் அடிபட்டுடுச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு போய்ட்டு சொல்லுவான் அப்படி சொல்லிகிட்ருக்கும்போது அவங்க அந்த ஃபேமிலியில உள்ளவங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த ட்ரைவரையே திட்டுவாங்கள் அந்த பொண்ணு மட்டும் போய் எப்படியாது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஹிந்தியில கேட்கும் அவங்க இறந்து போய்ட்டாங்க அவங்க டெட் பாடியாவது எங்கியாவது எங்களோட சொந்த ஊரான அயோத்திக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுவாங்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழா இருக்கிறதுனால இவங்க ஹிந்தி பேசுகிறது யாருக்குமே வந்துட்டு புரியாது கடைசியில அந்த ஒரு பொண்ணு மட்டும் இருந்து அவங்க அம்மா பண்ணுனது எல்லாத்தையுமே வந்து நினச்சு பார்க்கும் அப்படி நினச்சி பார்க்கறம்போது அந்த எட அந்த படம் வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் அவங்க அப்பா வந்துட்டு கடைசி வரைக்குமே புரிஞ்சுக்காமல் இவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் இந்த தமிழ் ஆளுங்கள்ட்ட அப்பவுமே வந்து அந்த தமிழ் ஆளுங்கக்கிட்ட அந்த பொண்ணாக போய் பேசிப் பேசி அவங்கக்கிட்ட எப்படியாவுது ஃப்ளைட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள் டெட்பாடி கூட்டிட்டு போகணும் அப்படின்லாம் பேசிப் பேசி அவங்கக்கிட்ட அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லிகிட்ருக்கும்போது அவரு சண்டை போட்டுகிட்டே இருப்பார் அப்படி போடும்போது அவங்க வந்துட்டு அந்த பொண்ணுக்காக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் பணம் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மென்ட்டு எல்லாமே பண்ணித் தருவாங்கள் அந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கும் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸாகவும் இருக்கும் படம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்னு சொல்லலாம்